ஹலோ நான் நாகப்பட்டினத்துலேருந்து ருத்ரன் பேசுறேண்ணே அண்ணே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்லண்ணே ஒரு பத்து பேருக்கு ஆ ஆமாண்ணே ஆமாண்ணே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியான மழைண்னே ஆ காலையில் ஒரு ஒன்போது மணி இருக்கும் சரியான மழைண்ணே என்ன பண்ணுறதுனே தெரில வீட்டிலையும் யாரும் இல்லை நான் தான் இருந்தேன் எனக்கு சமைக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆ உங்கள் நம்பராண்ணே உங்கள் நம்பர் வந்து என் ஃப்ரெண்ட் கொடுத்தாண்ணே ஹரினுங்கிற பையன் வந்து ஃப்ரெண்டு கொடுத்தான் இந்தமாதிரி தரமான ஹோட்டல் சூப்பரான நல்ல குவாலிட்டியான இதுனு அவன் சொன்னாண்ணே சரி நம்மளும் வந்து இந்த இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சும்மா சொல்லக் கூடாதுண்ணே செமை எல்லோருக்கும் வந்து என்ன நிறைவான எல்லாம் சூப்பராக நிறைவாயிட்டுது அந்த பத்து பேருக்குள்ள சாப்பாடு வந்து ஒரு குறையுமே இல்லாமல் நல்ல தரமான இதில் இருந்ததுண்ணே சூப்பராக தான் இருந்தது ஆ ஆமாண்ணே நான் மட்டும் அன்றைக்கு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணலனா என்னை எங்கள் சொந்தக்காரங்கள் என்ன நினைச்சிருப்பாங்கனு எனக்கே தெரில ஆ பக்கத்திலையும் போய் சாப்பாடு யார்கிட்டையும் கேட்க முடியுமா யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது ஆர்டர் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ தான் தெரிஞ்சது ஒரு தரமான ஹோட்டலு அது எங்கடானு கேட்டால் அது உங்க இது தான்னு சொன்னாங்க ஆ அன்றைக்கு சு செம மழைண்ணே அன்றைக்கு வந்து எங்க இருக்கிற ஏரியாவில் வந்து எங்க ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு அதில் மழை தண்ணியும் தேங்கி ரோடும் பள்ளமாக இருந்தது ஆ டெலிவரி தம்பி எப்படி தான் வந்துதுனே தெரில அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சு எப்படியோ வந்துட்டார் ஆனால் சாப்பாடுக்கு ஒரு சேதமும் இல்லை அது தான் அந்த தம்பியை வந்து பாராட்டணும் ஆ ஆமாண்ணே அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை ஒரு சாப்பாடு கீழே விழுந்து இல்லை அவர் இவரும் இதாகி கீழே விழுந்து ஒன்றுமே இல்லை சூப்பராக வந்து அவர் பொறுமையாக கொடுத்தாலும் கொஞ்சம் குயிக்கா தான் வந்தார் ஆ ஆ ஆமாண்ணே ஆ மோகன் தம்பிதான் ஆ அவர் தான் அவர் பேர் மோகன் தான் மோகன் தான் ஆ எல்லாம் சூப்பரான சூப்பரா நல்லா இது பண்ணி இப்படியே வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து இதேமாரி டெவலப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னால் அப்போ தான் நாலு பேர் இது வந்து உங்கள் ஓ இப்படியா இந்த ஹோட்டல் இப்படியா ஓ இது அப்படியா அப்படி இப்படின்னு நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவும் கிடைக்குண்ணே உங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு அவங்க சொல்றதுலையே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மேலும் மேலும் இன்னும் நீங்கள் உயரணும் ஒரு நல்ல தரமான ஹோட்டல்னா உங்கள் ஹோட்டல் தான்

ஆ ஆமாண்ணே கம்மியான நல்ல கம்மியான பட்ஜெட்டில் வந்து நல்ல தரமான சாப்பாடுனால் அது வந்து உங்களோடய ஹோட்டல் தாண்ணே

நல்ல குவாலிட்டியோடு தரமான மன மனதுக்கும் நிறைவா இருக்குது ஆ அப்புறம் அந்த பையன் வந்து ரேட்டிங் இது கேட்டார் அது ரேட்டிங்கெலாம் போட்டு கொடுத்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போட்டு கொடுத்துட்டு அவரும் நல்ல சந்தோஷமாக போனார் அவருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் நான் சொல்லுறதுலேயே தெரிஞ்சுறாது

டெலிவரி மேன்னா இந்தமாரி இருக்கணும் ஆ இவரா இவ இவரை மாதிரி ஏகப்பட்ட ஆள் வந்து உங்கள் இதில் இருக்காங்கதான் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னால் ஒரு ஒரு ஆர்டரில் தான தெரியும் அவங்க எப்படியேப்பட்டவங்கள்னு

அண்ணே ஆமாண்ணே அண்ணே இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் என் தம்பி பையனுக்கு வந்து காது குத்து வைக்கிறோம் அடுத்த மாதம் வந்து இருபதாந்தேதி வைக்கிறோம் ஆமாம் அதுக்கு வந்து உங்களோடய ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் ஆ எவ்வளோ பேருக்கா ஒரு இரநூறு பேருக்குண்ணே சமைக்கணும் காது குத்துக்கு வந்து சமைப்போம்ல ஒரு இரநூறு பேருக்கு நீங்கள் உங்கள் ஹோட்டலிருந்து தான் சமைக்கணும் ஆ அது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் வந்து போட்டு கொடுங்க எவ்வளோ ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோனு கேட்குறீங்க எவ்வளோண்ணே ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ நூறா என்ன அண்ணே நூறுனா எப்படிண்ணே ப க கட்டுப்படியே ஆகாதுண்ணே நூறுபானா நூறுபானா தாங்குமாண்ணே நூறுபாலாம் ஒரு எண்பது ரூபா இல்லை எண்பத்தஞ்சுரூவா அந்தமாதிரி போட்டு கொடுங்கண்ணே நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணித் தரணும் இதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் காது இப்போது வந்து காது குத்துக்காக தான் இது இது பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து இப்போது ஏ பெண்ணுக்கு அதுக்கப்புறம் காது குத்துறமாதிரி இருந்தால் கூட உங்கள் இதில் பார்த்து ட்ராவல் உங்கள் இது பண்ணிப்போம் ஹோட்டலில் வந்து உங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணி உங்களோடய சமையல் ஆர்டர் இந்தமாரி அவங்களே

ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே